இந்தியாவில வந்து ஜனத்தொக அதிகமாக இருக்கிறனால வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க படிச்சவங்களுக்கு இப்போ வேலைவாய்ப்பு இல்லை வேலைவாய்ப்பு இல்லாதனால் நிறைய பேர் என்ன வெளிநாட்டுக்கு போறோங்கிறாங்க அடுத்தவங்க கை வெளிநாட்டுக்கு போய் அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கிற நிலம இருக்குது பத்தாததுக்கு இங்கேயும் வேலைவாய்ப்பு இல்லாது இருக்காங்க ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்குனா வேலைவாய்ப்பு இல்லாததான் இருக்காங்க ஏன் அடுத்தவங்க கையை போய் எதிர்பாக்குறாங்க நம்மளே வந்து சுயமா சுய தொழில் பண்ணி அதிலையே நம்ப சம்பாதிக்கலாமே இன்னும் நாலு பேத்துக்கு அதிலையே நம்ம நம்ம நாட்டுக்காரவங்களுக்கே வேலை கொடுக்கலாம்ல நம்ம சுய தொழிலும் செஞ்சு அதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக் காரவங்களுக்கு இன்னும் நாலு பேத்துக்கு வேலை கொடுக்கலாம்ல ஏன் அடுத்த நாடுங்க அடுத்த மாநிலத்தை நம்பி போகணும் இதுதான் என்னோடய கருத்து